இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கரெண்ட் வந்து வெயில் காலமாக இருக்கட்டும் மழை காலமாக இருக்கட்டும் நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெண்ட் பிரச்சனை ரொம்ப இருக்கும் கரெண்ட்டு வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளே வெயில் காலத்தில் ரொம்ப இரிடேட்டிங்காக இருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெண்ட் ஆப் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வெயில் காலத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து கரெண்ட்டோடய ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ம ஓல்ட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக போரு வெளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போரு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் த்ரீ பேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டூ பேஸ் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கரெண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஃபேன் சுற்றுதா சுற்றலயான்னே தெரியாது அதுவும் வெயில் காலத்தில் எங்களால் வீட்டில் இருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த த்ரீ பேஸ் கரெண்ட் குடுக்கிறதுனால ஒரு ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃப் பண்ண கரெண்ட்டு மத்தியானம் வரையும் இருக்காது ரொம்ப எப்போடா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ம இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கா மழை காலத்தில் நம்ம சொல்லவே வேணாம் மழை காலத்தில் காற்றடிக்கும் காற்றடிச்சா அங்கே அங்கே லைன் வந்து அறுந்துடும் அப்பைபோயும் வந்து கரெண்ட்டோடய அது மின்வெட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மழை காலத்தில் வந்து உங்களுக்கு மழைப் பேய்ஞ்சி ஒரு லைட்டாக பேய்ஞ்சி இடி இடித்தா போதும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அங்கே அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோடய அந்த ஒயர்லாம் வந்து உரசி நெருப்பு வந்து பறக்க ஆரம்மிச்சிடும் அதனால எப்போ லைட்டாக இடி இடித்து லைட்டாக காற்றடிச்சிச்சினாலே நமக்கு வந்து கரெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் எங்களால் வந்து அது கரெண்ட் இல்லாத சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்திடுச்சி இன்வெர்ட்டர் வந்ததுனால் ஸோ மோஸ்ட் ஆஃப் வீட்டில் வந்து தெரியல கரெண்ட்டு போகிறது வ இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஏன்னா நமக்கு இன்வெர்ட்டர் இருக்குது அப்படின்னு இன்வெர்ட்டருமே இன்வெர்ட்டரு ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓடும் இப்போ ரெண்டு நாள் இப்போ இந்த கஜா புயல்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டேஸ் எங்கள் ஊர்லெல்லாம் கரெண்ட் இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லாம் ஒன் டே தானே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப க கரெண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த க கஜா புயல் சமயத்திலலாம் நான் யோசித்தே பார்க்க முடில தண்ணி இருக்காது த கரெண்ட் இருந்தால் தான் தண்ணி வரும் இப்போ பைப்பில் தண்ணி வராது அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விழுந்துடிச்சி அந்த கம்போடல்லாம் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே விழுந்துட்டு எங்கள் ஊர் சைடுலாம் மரம் விழுந்து எல்லா ஒயருமே அறுந்துடுச்சு அதை வந்து செ சரி பண்ணுறத்துக்கே வந்து த்ரீ டேஸ் ஆகிடுச்சி எங்கள் ஊரில் நாங்கள் அதான் கஜா புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்றம் இதுவே ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வோல்டேஜ் வந்து நம்ம ஊர் சைடு கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம த்ரீ பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதனால போர் யூஸ் பண்ணுறோம் மூணு வெளைச்சல் எங்கள் ஊரில் மூணு போகமும் நாங்கள் ந மூணு போகமும் வெளைச்சங்கறதுனால கரெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப நெஸசரி அதனால நாங்கள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே பாதிக்கிறோம் கரெண்ட் போய்டுச்சின்னா எங்களால் தண்ணி ஓட்டுற சமயத்துக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது வெளைச்சலுக்கு ரொம்ப பாதிப்படைகிறோம்